அச்சம் என்பது மடமையடா அஞ்சாது திராவிடர் உரிமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பதில் கடமையடா தாயகம் காப்பதில் கடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பது யார் ரா இந்த பாடல் வந்து எனக்கு வந்துங்க இந்த எம்ஜிஆரு நம்முடைய தமிழக மக்களை நல்லா எல்லோருக்கும் வீரா என்ற வீரம் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் இந்த பாடலை என்றுமே மறக்க மாட்டார்கள் எம்ஜி ராமச்சந்திரனை என்றும் மறக்க மாட்டார்கள் இது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்